பெட்ரோல் வில வந்து அதிகமாகருக்குது ஒரு லிட்ரு வந்து நூற்றி பத்ரூபா அப்படின்னு இருக்கறதனால என்னால் அத்தியாவசியமான தேவைக்கு கூட அந்த வண்டியை என்னால் எடுக்க முடியல இப்போ நான் தொலைதூர பக்கத்தி இருக்கிற இடத்துக்கு போகணும்னா கூட பைக் எடுக்கணும்னு நினைச்சு எனக்கு ரொம்ப பயமாகருக்கு என்னோடய சம்பளத்தில் பாதி சம்பளம் வந்து பெட்ரோலுக்கே போகுது அதனாலே நான் வந்துட்டு அத்தியாவசியத்துக்கு கூட அதை யூஸ் பண்ணுறது கிடையாது இதனால் என்னென்ன ப்ராப்லம்ஸ்லாம் வருது அப்படின்னா வண்டி ஓட்டுறதுனால இப்போ சிட்டி சைடெலாம் பார்த்திங்கன்னா நிறைய வண்டி ஓடும் அதில் வந்து புக வந்து நிறைய வரதனால காற்று மாசுபடுது குழந்தைகளுக்குலாம் மூச்சு விடுறதில் பிரச்சன வரும் நம்ம மூச்சிவிடுறது வந்துட்டு சுத்தமான காற்று கிடைக்கறது கிடையாது காற்று மாசுபடுது அப்றம் மரம் செடி கொடிகள் வந்துட்டு வளர்கிறது வந்து அப்படியே அதை எல்லாமே வந்து பாதிக்கப்படுது அது பாதிக்கப்படுறதனால நம்மளுக்கு வந்து மழை வந்து கிடைக்க மாட்டேங்குது இதுதான் நான் நினைக்கறேன்